த்ரீ மந்த்ஸுக்கு முன்னடி வந்து ஒரு புது ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்கினன் அது வந்து இப்போ என்னன்னா அது சவுண்ட் வால்யூம் வந்து கம்மியாகிட்டே இருக்குது தெனம் இதில் சார்ஜிங் பவர் வந்து லோவாக இருக்குது மேக்ஸிமம் வந்து ஒன்னவர் சார்ஜ் நிற்கிறது கம்மியாக இருக்குது சார்ஜிங் வந்து ஃபுல் டே சார்ஜ் பண்ணாலும் ஆனால் ஒன் ஒன்னவர் மட்டுந்தான் சார்ஜிருக்குது சவுண்ட் குவாலிட்டி வந்து ஃபுல்லாக ஆடியோ தனியாக வீடியோ தனியாக இணையுது நெக்ஸ்ட் வந்து இயர் வந்து காது வலி அதிகமாக எடுக்குது அதனால் நமக்கு ஒரு கம்ஃபடபுள் ஃபீல் இல்லாமல் இருக்குது இது ப்ரைஸ் பார்த்திங்கனா அப்போது த்ரீ தவுசண்ட் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா டூ தவுசண்ட் மாதிரி இருக்குது அப்பறம் தவுசண்ட் வந்து கம்மியாயிருக்குது நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேடிக்காக வந்து ஆஃப்பாயிருது கைப்பட்டால் பவர் ஆஃபாயிருது ஸோ வந்து நமக்கு அது கம்ஃபடபுளாக இல்லை இதை வந்து ஆன்லைன்ல வாங்கினன் ஸோ வந்து இது ரிட்டன் பண்ண முடில்ல த்ரீ மந்த்ஸ் ஒன் இயர் வாரண்டினு சொன்னாங்க பட் த்ரீ மன்த்ஸ் தான் ஆச்சு அதுக்குள்ள அது வந்து இப்பவும் யூஸ் ஆகுறது இல்லை ஸோ வந்து எனக்கு அது ஒரு பேடு ப்ளூடூத் ஹெட்ஃபோனாகவே இருக்குது நெக்ஸ்ட் நான் வாங்கினது வந்து மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் வந்து மொபைல் ஃபோன்ல கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்குனு சொன்னாங்க ஆனால் வந்து கேமரா குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபாட்டி எய்ட் மெகா பிக்சல்னு சொன்னாங்க ஆனால் வந்து கேமரா குவாலிட்டி இல்லை ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஒரு இருக்குது அடுத்து ஃபாஸ்ட் சார்ஜரிங் கேபிள்னு சொன்னாங்க சார்ஜிங் கேபிள் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறலை டூ த்ரீ மேக்ஸிமம் த்ரீ ஹார்ஸ் ஆகுது சார்ஜிங் ஏர்றக்கு ஃபுல் டே ஒன் டே ஃபுல்லாக சார்ஜ் நிற்கறது இல்லை ஸோ பேட்ரி பர்ஃபாமன்ஸ் வந்து லோவாக இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து ஒன் டுவெண்டி எய்ட் ஜிபினு சொன்னாங்க பட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது தேவையில்லாத ஆப் ஆப்ஸ் எல்லாம் நிறையா இருக்து அதெல்லாம் கிளியர் பண்ண முடியல நெக்ஸ்ட் வந்து கேம்ஸ் அண்ட் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தம்னா கேம்ஸ் விளையாண்டா சார்ஜர் வந்து சீக்கரம் டவுனாயிடுது ஸோ வந்து அந்த கேம் இந்த மொபைல் வந்து கேமிங்க்கு வந்து யூஸ் ஆகிறதுல்ல நெக்ஸ்ட் ஃபிங்கர் ப்ரிண்ட் வந்து ஃபிங்கர் ப்ரிண்ட் சென்ஸார் வந்து இப்போது டூ இயர் டூ மந்த்ஸ் ஆச்சு ஃபிங்கர் ப்ரிண்ட் சென்ஸார் ஒர்க் ஆகிறதுல்ல அப்பறம் நெக்ஸ்ட் வந்து ஓவர் ஹீட் ஆகுது மொபைல் மொபைல் வந்து கேம்ஸ் வீடியோஸ் மூவிஸ் எதாவது பார்த்தம்னா மொபைல் வந்து ஓவர் ஹீட் ஆயிடுது ஸோ வந்து இது வந்து இந்த மொபைல் வந்து கேமிங்க்கு யூஸ் ஆகிறது இல்லை நான் வந்து கேமிங்க்கு தேவைப்பட்ற மொபைல் தான் வாங்கினன் பட் வந்து கேமிங்க்கு இது யூஸ் ஆகல நெக்ஸ்ட் வந்து டச் ஸ்கிரீன் போடு வந்து பண்ண ஒர்க்குக்கும் மேலே ஒர்க் கம்மியாகுது மேலேயிலாம் வந்து ஒர்க்காகிறது இல்லை செகண்டை பார்த்திங்கனா மொபைல் செட்டிங் வந்து இப்போ வந்து ஓல்டு வெர்ஸன்னாயிருக்குது அப்டேட் நிறையா வந்துருக்குது பட் அப்டேட் ஆனால் வந்து அந்த அப்டேட்னு காமிக்கிறதுல்லை ஸோ வந்து இந்த மொபைல் வந்து நான் வந்து வாங்கறப்போ நிறையா ஆஃபர்னு சொன்னாங்க ஆனால் பட் இப்போ இருக்கிறது பார்த்திங்கனா இப்போ ரொம்ப ஆஃபர்ல கம்மியாக போயிகிட்ருக்கு மொபைல் ரேட்டும் பார்த்திங்கனா அதிகமாக நான் வாங்கினப்ப இருந்துச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போது கேபிள் சார்ஜிங் கேபிள்ஸ் ஸ்பீடுனு சொன்னாங்க சார்ஜிங் கேபிள் ஸ்பீடு கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து அதில் நிறையா அப்டேட்லாம் வரும்னு சொன்னாங்க அப்டேட் வர்றதுல்லை நிறையா அப்பறம் வந்து பேட்டரி தான் ரொம்ப லோவாக இருக்குது சார்ஜிங் ஒன் ஒன் டே தான் ஆனாலும் அன்னைக்கி சார்ஜிங் இருக்குது ஸோ வந்து மொபைல் வந்து நான் எதிர்பார்த்த எக்ஸ்பட் பண்ண அளவுக்கு மொபைலோட இது இல்லை அடுத்தது வந்து த்ரீ மந்த்ஸ் தான் ஆச்சு ஆனால் வந்து அதுக்கு ச சர்வீஸ்னு பண்ணணுமாட்டிருக்கு நெக்ஸ்ட் வந்து ஒன்று ஒன் இயர் வாரண்டினு சொன்னாங்க பட் வாரண்டி எதும் இல்லை கேட்டால் வாரண்டி இல்லைனு சொல்கிறாங்க அடுத்து வந்து நெக்ஸ்ட் குவாலிட்டி குவாலிட்டி பார்த்திங்கனா மொபைல் அந்தளவுக்கு குவாலிட்டியாகவே இல்லை சீக்கரம் டேமேஜ் ஆகுது ஹீட் ஆகிறதுனால உடனே ஃபோனோட பேக் கேஸ் எல்லாம் க கலர் மாறுது நெக்ஸ்ட் ஓவர் ஹீட் ஆகுறதுனால எனக்கும் வந்து மொபைல் அவ்வளவா யூஸ் பண்ண முடியல கண்ணுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து காதுக்கும் அவ்வளோவா இதாக இருக்குது மொபைல் வந்து அவ்வளோ ஹீட் வர்றதனால எனக்கு உடம்புக்கு சரிப்பட்டு வரல நெஸ்க்ட் வந்து டச் ஸ்கிரீன் போர்டு வந்து அதிகமாக ஒர்க் ஆகிறது இல்லை டச் ஸ்கிரீன் வந்து மேலே பார்ட் வந்து ஒர்க்காகமாட்டேங்குது இதனால் வந்து நான் அதிகமாக டச் யூஸ் பண்ண முடியல நெஸ்க்ட் வந்து ஃபிளாஷ் லைட் வந்து ஃபிளாஷ் லைட் பவர் வந்து கம்மியாக இருக்குது நைட் டைம் டைமிங்ல எல்லாம் வந்து பவர் அதிகமாக கம்மியாக இருக்குது ஸோ வந்து நாம எதாவது யூஸ் அண்ட் நைட்டிங் யூஸ் பண்ண முடியல நெக்ஸ்ட் வந்து அதோடய பேட்டரி எம்ஏஹெச் எம்ஏஹெச் வந்து சிக்ஸ்டின் தவுசண்ட் இருக்குதுனு சொன்னாங்க ஸோ வந்து சார்ஜிங் அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதுல்ல சார்ஜிங் பவர் வந்து ஒன் டே ஃபுல்லாக நிக்குது டேட்டா அந்தளவுக்கு வந்து நெட் ஒர்க் வந்து ஃபை ஃபோர்ஜினு சொன்னாங்க பட் டேட்டா வந்து அந்தளவுக்கு நமக்கு கிடைக்கறதுல்ல டூஜி லெவல் தான் கிடைக்கிது ஸோ வந்து நெ நெட் ஒர்க் அந்தளவுக்கு ஒன்றுமே ஃபெஸிலிட்டியுமே இல்லை அதில் ஃபை ஃபைஜி சிம் செட்டாகும்னு சொன்னாங்க பட் ஃபோர்ஜி சிம் தான் செட்டாகுது ஸோ அது இன்னும் அப்டேட் வரல அப்டேட் ஆகணும் ஃபோன் இன்னும் அப்டேட் ஆகணும் இந்த மெனி ப்ராப்ளம்ஸ் இருக்குது